உடற்பயிற்சிக்கு யோகா பண்ணுறது மன நிம்மதிக்கு எக்சசைஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு உடம்புக்கு நல்லதாக வச்சுக்கிறதுக்கு யோகா யார் வேணாலும் பண்ணலாம் எக்சைஸ் பண்ண முடியாது எக்சைஸ் ஏன் வந்து வைசாவங்கள் எல்லாம் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவங்க மட்டும்தான் எக்சைஸ் பண்ணலாம் அதுக்காக எக்சைஸ் பண்ணுறது வந்து யோகா பண்ணுறது உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நா நல்லது யார் வேணாலும் யோகா பண்ணலாம் மன நிம்மதி அமைதி கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும்